முடி மற்றும் இந்த ஸ்கினெலாம் இது பண்ணுறதுக்கு பாரம்பரியம் வழி இது நம்ம வந்து வைத்திய முறைகளை வந்து முடி பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற ப்ரிப்பர் பண்ணுற இந்த ஆயில் தேங்காய் எண்ணெய் அதுபோல ஏற்பாடு பண்ணலாம் இந்த கருவேப்பிலையெலாம் அரைச்சு அதை தலையில் தடவுறதால் அது வந்து முடி நல்லா இருக்கும் அப்புறம் இந்த வெந்தயம் இந்த மருதாணியெலாம் வீட்டிலயே ப்ரிப்பர் பண்ணி அந்த தலைக்கு தடவுறதாலே இந்த பொடுகு ப்ளஸ் வந்து இந்த முடி நல்லா ஷைனிங்காக இருக்கும் நல்லா இருக்கும் எந்த ப்ராப்ளம் எந்த சைடு எஃபெக்ட்டும் வராது மோஸ்ட்லி எதுவுமே இந்த நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற பொருளால் நமக்கு எதுவும் சைடுஎஃபெக்ட் எதுவும் வராது நம்ம கடை யூஸ் பண்ண போனால்தான் இது ப்ராப்ளம் சைடுஎஃபெக்ட்டு அதுபோல வரும் இதுவே நம்ம ஸ்கின்னுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த சந்தனம் அதுபோல யூஸ் பண்ணிணா நமக்கு ஸ்கின்னு நல்லா இருக்கும் எந்த சைடு எஃபெக்ட்டும் மோஸ்ட்லி வராது அதுவும் இல்லாமல் அப்புறம் இந்த கத்தாழை அதுபோல இது நேச்சுரலாக யூஸ் பண்ணிணோம்னா நேச்சுரல் எல்லாமே எதுவுமே நம்பளுக்கு எஃபெக்ட் எதுவுமே வராது சைடுஎஃபெக்ட்டும் எதுவும் வராது கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கொஞ்சம் டிலே ஆனாலும் ஒன் டைம் எடுத்தால் ரிஃப்லக்ஷன் கிடைச்சாலும் நல்லா இருக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் வராது அதனாலே அதனாலே மோஸ்ட்லி இந்த நம்ம நேச்சுரலாக யூஸ் பண்ணுறது நம்மளுக்கு சைடுஎஃபெக்ட் எதுவும் வராது ஸோ நல்லாவும் இருக்கும் எதுவும் அதனால் நம்ம வீட்டில் செய்கிற எதுவுமே ஏதா இருந்தாலும் வீட்டில் செய்யறது இது பண்ணுறது நல்லாவும் இருக்கும் எந்த ப்ராப்ளமும் வராது ஸ்கின்னும் நல்லாருக்கும் எந்த ஒரு சைடுஎஃபெக்ட் இல்லாமல் ஸ்கின் நல்லா இருக்கும் இந்த கற்றாழை சந்தனம் அதுபோல யூஸ் பண்ணுறதால